நான் ஒரு ரஃக் ஒன்று வாங்கினேன் எதுலேன்னால் ஃபிளிப்கார்ட்டில் அந்த ஃபிளிப் அதனோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்கோங்க அதில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதேமாதிரி அது வந்து டூ டு த்ரீ டேஸ்சில் வந்துருச்சு எனக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதில் ரிவ்யூ பார்த்து தான் நான் வாங்கினேன் அந்த ப்ராடக்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் கொடுத்துருந்தாங்க சரி ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்தேன் வந்துச்சு நான் நான் யூஸ் பண்ணிணேன் அந்த ரஃக் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக நேச்சுரல் ப்ராடக்ட்டான அந்த தேங்காமட்டைன்னு சொல்லுவாங்கல்லே அதில் பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு காலில் நல்லாவுமே ஏ ஏதாவது வெளியே போய்விட்டு வரோம் அப்படின்னா யூஸ் பண்ணும் போது நல்லா ஃபுல்லாகவே அது கிளீனாக வச்சுக்கிது இப்போ ஏதாவது ரொம்பவுமே இதாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் சுரசொரப்பா இருக்குது அந்தமாதிரி இல்லாமல் தேங்காமட்டையில் செஞ்சது வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது எஸ்